ஆ வாங்க உள்ளே வாங்க ஆ என்ன மாதிரியானா காப்பீட்டு திட்டங்கள் வெச்சுருக்கிங்க ஓகேங்க ஆமாங்க சரிங்க சரிங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நடுவில் எடுக்க முடியாதுங்களா

ஆ இப்போ வந்து மாத தவணை எவ்வளவுங்க கட்டணும் சரிங்க சரிங்க

சரிங்க இப்போ முதல் இப்போ முதல் மாதம் நாங்கள் கட்டின தவணை வேணால் அடுத்த மாதம் மாதம் வந்து நாங்கள் வந்து அமௌண்ட்டு எக்ஸ்ட்ரா கூட கட்டலாமா ஓகே ஓ சரி சரிங்க ஒரு இப்போ முதல் மாதத்தலாம் சரிங்க மேடம் இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நான் கொடுக்கணும் ஓ சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க

இப்போ வந்து அங்கே இது கம்பெனிக்கே வந்து கட்டிக்கலாமா இல்லை ஃபோனில் இருந்து நம்ம கட்டிக்கிற மாதிரி கட்டிக்கலாம் சரிங்க

உதவியாக இருக்கும் ஆ ஆமாங்க ஆமாங்க சரிங்க ஆ சரிங்க சரிங்க நான் அப்போ என்னோடய டாக்குமெண்ட் சரிங்க நான் டாக்குமெண்ட்ஸ்ஸெல்லாம் வ எடுத்துகிட்டு வந்து தரேன் உங்களுக்கு ஆ பிடிச்சிருக்குங்க ஆ ஓகேங்கம்மா ஓகே தேங்க் யூ